கார் டிரைவரா இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் வர சொல்லி இன்னும் வரவே இல்லை நான் வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் போகணும் வெளியில் அவசரமாக போகிறேன் நீங்கள் வரேன்ங்கிறீங்க இன்னும் வரவே இல்லை நான் நீங்கள் சொன்ன இடத்துலேதான் நின்றுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்ன லேட் பண்ணுறிங்களே நான் போக வேணும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நான் நிற்கிற இடத்துல அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்க